எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா அது சிக்கன் கிரேவி தான் மொதல் முதல்ல எங்கள் அம்மா வந்து ஒரு சமையல் குறிப்பு சொல்லிக் கொடுத்தாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யணுன்னு அது வந்து சிக்கனை நல்லா கழுவி சுத் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி வெச்சுக்குணும் ஒரு முறைக்கு மூணு நாலு முறை நல்லா தண்ணியை விட்டு நல்லா அழசிக்கிணும் சிக்கனை அதுக்கப்புறம் வெங்காயம் அறிஞ்சிக்கணும் தக்காளி அறிஞ்சிக்கணும் கருகப்பில்ல மல்லித்தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு பண்ணி வெச்சுக்குணும் இஞ்சி மூண்டு விழுதை அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும் அதையும் வதக்கிட்டு சிக்கனை அதில் கொட்டணும் கொட்டி அதையும் நல்லா கெளரி விட்டுக்கணும் அந்த மா அந்த மா அந்த மஞ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா கெளரி விட்டுட்ருக்கணும் சிம்மில் வெச்சுக்குணும் அடுப்பை அப்புறம் மஞ்சத்தூள் போடணும் கொஞ்சோண்டு சீரகம் தூள் போடணும் சோம்புத் தூள் போடணும் மிளகாத்தூள் போடணும் மல்லித்தூள் போடணும் மெனு மிளகை நல்லா பொடி பண்ணி நுணுக்கி அதையும் போடணும் அதிலே சிம்முலே வெச்சு நல்லா கெளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதே தண்ணிவிடும் நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம் அந்த சிக்கனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடும் அந்த தண்ணிலேயே நம்ம நல்லா கெளரி விட்டுவிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு கா மிளகாத்தூள் போட்டு உப்பு போடணும் அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் அரச்சு ஊற்றணும் ஊற்றி சிம்மில் வெச்சுர்ணும் நல்லா க க கறி நல்லா சுண்டிடும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வெச்சுட்டு மஞ்சத் மன் இது போடணும் மல்லித்தழையை தூவிட்டு இந் அடுப்பை ஆஃப் பண்ணிரணும் எனக்கு ஏன் இந்த சிக்கன் பிடிக்கிதுனா நான் சின்ன வயசுல நிறையா மீன் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மீன் சாப்பட பிடிக்கில மட்டன் சாப்பிட்ருக்கேன் மட்டன் சாப்பிட்டா என்னாவும் எனக்கு அலெர்ஜி மாரி கை கா கையெல்லாம் தண்டித்து உடம்பு ஃபுல்லா தண்டித்து வந்துரும் அதனால மட்டன் சாப்பிறது கிடையாது நண்டு சாப்பிட்டா அதுவும் ஒத்துக்காது ஹீட் ஆகி வாயெல்லாம் அப்படியே தடித்து தடித்து போயிடும் நாக்கு உதடெல்லாம் தடித்து போயிடும் அதனால் நண்டே சாப்பிறது கிடையாது அதனால் இந்த சிக்கன் வந்து எங்கள் பசங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்யாவும் செஞ்சு கொடுக்குங்கோ கிரேவி அடுத்தது அது குழம்பாவும் வறுவல் பிரியாணி பிரியாணி இன்னும் நல்லா இருக்கும் சிக்கன் செஞ்சோம்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு சிக்கன் சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்